ஆ டிக்கெட் புக் பண்ணுறக்கு இப்போ ஆன்லைனில் நிறையா ஆப் வந்துருக்கு அந்த ஏப் மூலமா புக் பண்ணுறதுனால டிஸ்கௌன்ட் கூட நம்மளுக்கு கிடைக்கிது அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு எந்த இடம் பிடிக்கிதோ அந்த இடத்துக்கு த ஏ ஆ அந்த மாரி நம்ம புக் பண்ணிக்கலாம் அது புக் பண்ணுறது பார்த்தீங்கனா வெளியே போய் புக் பண்ணுறதுக்கு எக்ஸ்பன்ஸ் ஆகும் அதுவும் இப்போ இல்லாமல் போய்ச்சி எந்த எந்த மாரி ஸ்பெசிலிட்டி வேணுமோ அது மாரி நம்ம கரெக்ட்டாக பார்த்து புக் பண்ண நம் பட்ஜட்டுக்கு தகுந்த மாரி புக் பண்ணிக்கிலாம் எந்த இடம் கிடைக்கிது அப்படின் பார்த்துட்டு அதுக் தகுந்த மாரி புக் பண்ணிக்கலாம் அதை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது